சுற்றுசூழல் பாதுகாப்புன்றது வந்து மரத்தை வளர்த்து அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் நிறைய பேரிடர் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏரி கரைகள்லாம் சுத்தமாக வச்சிக்கணும் அப்புறம் நம்ம சுற்று சுற்றி அமைஞ்சிட்ருக்க இடத்த சுத்தமாக வச்சிக்கணும் சுத்தமும் சுகாதாரமும் நம்மளுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கணும் நம்ம இடம்மே நம்ம இடமா அப்படின்னு நினைக்காம எல்லாமே நம்ம இடோன்னு நினச்சி எல்லாத்தையும் சுத்தமாக வச்சிக்கணும் அப்புறம் வந்து பாதுகாப்பாகவும் வச்சிக்கிட்டனாலே நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இயற்கையாக வந்து மரம் செடி கொடி போன்றவற்றையலாம் வளர்த்து அதோட பாதுகாப்பை நம்ம இது பண்ணிக்கலாம் குடலூர் மாவட்டத்தில் வந்து என்னனெல்லாம் மேற்படப்பட்டாங்கன்னா அங்கே எப்படி எப்படில்லாம் இயற்கையை வந்து பராமரிச்சு பார்த்துக்குறாங்களோ அது மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும் சுற்றுசூழல் எப்படி சுற்றுசூழலை பற்றி சுற்றுசூழல்னா இயற்கையாகவே அமைந்த இடம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பள்ளி அப்புறம் கோயில் அப்புறம் நூலகம் அது மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அதைதக்குன்னு ஆள் போட்டு அதைதெல்லாம் அவங்களுக்குள்லாம் நல்லா பார்த்துக்கணும் ஒவ்வொரு இடமும் சுகாதாரமாகவும் சுற்றுசூழல் சுகாதாரமாக இருக்கணும் சுத்தமாக வச்சிக்கணும் பெருக்கணும் அதை வந்து க எப்பெப்பெல்லாம் அழுக்கு இருக்கோ அதெலாம் கழுவி வச்சிக்கணும் அது மாதிரி விஷயலாம் நம்ம பண்ணோன்னா சுகாதாரம்மாகவும் சுற்றுசூழலாகவும் இருக்கும்

இப்போ நிறைய தெளிம் தண்ணியை வந்து நம்ம தேவைக்காக எடுத்துக்குறோம் அதனால் வந்து அதுக்கு செக் அது இங்கே மத் ஏரியில தண்ணி இல்லாமல் குளம் வத்திப்போகுது அது மாதிரி காரணோலாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அது மாதிரி செஞ்சாலே நம்ம சுற்றுசூழலை பாதுகாப்பாகவும் வச்சிக்கலாம் பாதுகாப்பு சுற்றுசூழல் முனுமுயற்சி சவால் அதில் நம்மளுக்குன்னா வெற்றி கிடைக்குது இயற்கை வளங்கள் மீதான தாக்கம் அதெலாம் வந்து ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் முடிஞ்சிரும்